கரண்னு எங்கடா இருக்க வெளியே இருக்கியா ஃப்ரீயாக இருக்கியாடா அப்படியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே

இல்லடா இந்த பேன் இது லோனு வாஙகுறதுக்காண்டி என் பேன் கார்ட் வேணும் அது வந்து டிஜி லாக்கர்லருக்கு அதை மட்டும் எடுத்து எனக்கு வாட்ஸ் ஆப்ல அனுப்ப முடியுமா அப்படியா நீ எப்போது போவ அங்கே அப்போ இல்லை போய்ட்டு எனக்கு க கால் பண்ணு அது எங்கே இருக்குதுனு நான் சொல்கிறேன் உனக்கு அது ஃபோட்டா மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பணும் அனுப்புகிறியா ஆனால் எனக்கு இப்போ மத்தியானம் நான் இப்போ சாப்பிட வந்திருக்கேன்டா நான் வெளியே வர முடியாது அதனால் தான் உன்னையே சொல்கிறேன் நீ போய்ட்டு எனக்கு எடுத்து அனுப்ப முடியுமா அனுப்புகிறியா என் வ என் வாட்ஸ்ஆப் நம்பருக்கு அனுப்பிவிடு அதை அதை மட்டும் அனுப்பி விட்டன்னா நான் இங்கே அப்ளை பண்ணி எனக்கு லோனு வந்துடும் நான் இந்த இதுக்காண்டி அப்ளை பண்ணியிருக்கேன் பிர பிரகனன்ட்ல இது பிரசவத்துக்காண்டி அப்ளை பண்ணியிருக்கேன் லோனு அது மட்டும் நீ பண்ணிக்கொடுத்தனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டாக எடுத்து அனுப்பு அப்போ தான் லோன் அப்ரூவல் ஆகும் சரி சரி சரி நீ போய்ட்டு அப்லோ லைட்டாக வாட்ஸ்ஆப்ல மட்டும் போ போட்டுவிட்டுர்றா மறந்துடாம ஆ சேர்றா சரி ஓகே ஓகே தேங்க் யூ